எங்கள் எ கிராமத்தை சுற்றி இருக்கிற மருத்துவமனையில் க கவர்மெண்ட் ஆராம்ப சுகாதார மையங்கள்ல பார்த்திங்கன்னா மருந்துகள் வந்து மலிவான விலை அப்படிங்கிறத விட குறைவான விலை இலவசமாகவே கிடைக்குது ஒரு காய்ச்சல் தலைவலி அப்படின்னு போனால் ட்ரீட்மெண்ட் எல்லாமே முழுசாகவே இலவசமாக கிடைக்குது அதுப்போக நம்மளுக்கு ப்ரஷ்ஷர் மாத்திரை சுகர் மாத்திரை இந்தமாதிரி மாத்திரைகள் நம்மளுக்கு தேவைப்படுங்கிற பட்சத்தில் மத்திய அரசோட ம மத்திய அரசோட மருந்துக்கடைகள்ல வந்து இருபது பர்செண்ட் முப்பது பர்செண்ட்டோட நம்மளுக்கு மருந்துகள் வந்து மற்ற வெளியில கிடைக்கிறதவிட நம்மளுக்கு ரேட் கம்மியாகவோ ரொம்ப எளிமையாக குறஞ்ச வெலையில கிடைக்கிற மாதிரிதான் இருக்குது மருந்துகளுக்காக நம்ம மாதம் வந்து செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்ல நம்ம கவர்மெண்ட் மத்திய அரசு நிறுவனத்தினாலையோ மாநில அரசு நிறுவனத்தாலையோ மருத்துவமனையில் வந்து வாங்கிக்கிறதனால நம்மளோட இதுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் நம்ம வருமானத்துலேருந்து செலவு பண்ணக்கூடிய கா அமௌண்ட்டு வந்த ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது இலவச மருந்துகள் கிடைக்கிறது எல்லாமே மாநில அரசு மருத்துவமனையில் இலவசமாகவே எல்லா மருந்தும் கிடைக்கிறது